ஒரு பண்டிகை காலங்களில் வந்து நம்ம சிறப்பான சில சமையல்கள்லாம் வீட்டில் செய்வோம் சிறப்பாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது வீட்டில் அப்படின்னா காலையில் கேசரி செய்வோம் கேசரியில் வந்து ரவா முக்கியமானது இல்லையா அதில் நெய் முந்திரி திராட்சை அதல்லாம் பயன்படுத்துவோம் சக்கரை வந்து போடுறதில் வந்து அதில் ஒரு சிறப்பான ஒன்று பயன்படுத்துவாங்க என்னன்னால் உப்பு கொஞ்சம் போட்டால் தான் அந்த சக்கரை எடுக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சூண்டு உப்பு போடணும் ஏன்னால் சே கேசரி வந்து சக்கரை தான் ஃபுல்லாக அதனால் அந்த சக்கரை டேஸ்ட்டை வந்து கொடுக்கிறது எதுன்னால் கொஞ்சூண்டு உப்பு போட்டால் தான் அந்த சக்கரை தூக்கலாக கிடைக்கும் அப்படிம்பாங்க அது மாதிரி வடை செய்வோம் வடையில் வந்து உளுந்தன் வடை உளுந்தன் வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும் நல்லா எண்ணெய் ரொம்ப ஊறி போய் இல்லாமல் எண்ணெயில் போட்டு எடுத்து வறுத்து எடுக்கும் போது அது நல்ல எண்ணெய் இது பண்ணாமல் வரணும் அப்படின்றத்துக்கு என்ன பண்ணுவாங்க நல்ல கெட்டியாக மாவை அரைத்துக்கணும் அந்த உளுந்தன் மாவை வந்து தண்ணி ரொம்ப இது பண்ணாமல் கெட்டியாக அரைத்துக்கிட்டு அதை வந்து இது பண்ணும்னு சொன்னால் ஈஸியாக எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் வடை வந்து வரும் அப்புறம் பிரியாணி வந்து ஒரு ஸ்பெஷல் உணவு இப்போல்லாம் வந்து அப்போ நான் நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பிரியாணி எப்போயாவுது தான் செய்வாங்க இப்போல்லாம் வந்து நினச்சா பிரியாணி செய்கிறாங்க அப்போ பிரியாணிக்கி வந்து நம்ம என்னென்ன பிரியாணி மசாலா பயன்படுத்துகிறோம் சில பேர் இந்த பிரியாணி மசாலா தனியாக ஒரு ஒரு பொருளையும் வறுத்து அரைச்சி சேர்த்து எடுத்து வச்சுக்கிறாங்க ஏலக்காய் பட்டை கிராம்பு சோம்பு இதல்லாம் இந்த இதல்லாம் போட்டு நல்ல வறுத்துட்டு அதை அரைத்து வச்சு இவங்களே வீட்டில் பிரியாணி பவுட்ரு ரெடி பண்ணிடுறாங்க இப்போ அந்த மாதிரி பவுட்ரு கலந்து செய்யும் போது பிரியாணி இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக கிடைக்கிது அந்த மாதிரி உணவுகள் அப்புறம் சிக்கன் மட்டன் அப்படின்லாம் செய்கிறப்ப வந்து அதுக்கு ஒரு தனி கரா மசாலா விற்கிது இருந்தாலும் வீட்டில் சில பேர் என்ன பண்ணுறாங்க வெறும் மிளகாய் தூள் மஞ்சள்தூள் உப்பு போட்டுட்டு இந்த ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிவிட்டு வெங்காயம் தக்காளி இதல்லாம் போடுவோம் அது எல்லாம் போட்டுட்டதுக்கு அப்புறம் அதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு பொடியை வந்து பயன்படுத்துவாங்க அது கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும் அதில் என்ன இந்த மாதிரி தான் கரம் மசாலா பவுட்ரு மாதிரியே நம்ம வீட்டில் வந்து பட்டை கிராம்பு சோம்பு இந்த பிரியாணிக்கு போடுற தல இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அரச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் சோம்பு இதலாம் நல்ல அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கிது இப்போ அந்த மாதிரி இந்த இது ச ஒவ்வொரு சமையல் செய்யும் போதும் எதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள நம்ம பாரம்பரியமாக பெரியவங்களாம் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி விஷயங்கள அதிரசம் செய்கிறோம் அதிரசம் வந்து என்ன பண்ணுவாங்க பச்சரிசி மாவை நல்லா ஊற வச்சு மாவை எடுத்துட்டு அந்த மாவை வந்து என்ன பண்ணிடுணும் வெல்லமும் சக்கரையோ வெல்லம் தான் போட்டு கிண்டினா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போயும் கொஞ்சம் உப்பு போடணும் அப்போ தான் அந்த இனிப்பு எடுக்கும் அப்போ என்ன பண்ணணும் அதை நல்லா அந்த மாவை கிண்டிகிட்டே இருக்கும் போது இந்த வெல்லத்தையும் போட்டு நல்லா பாகு காய்ச்சி அதில் இந்த மாவை போட்டு நல்லா கிண்டி ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு வாரத்துக்கு வச்சிடுவாங்க புளிக்கணும் அந்த மாவு அது புளித்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து அதிரசம் தட்டினாங்கன்னா அதிரசம் வந்து சூப்பராக நல்ல எண்ணெயெலாம் குடிக்காமல் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம் பழங்காலத்துல இருந்த உணவு கெட்டி உருண்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று செய்வாங்க இந்த பக்கமெலாம் தஞ்சாவூர் சைடில் அப்போ அந்த இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் அரிசியை நல்லா வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இந்த கடலை எல்லாம் நல்லா உடச்சி இது பண்ணி அதில் ஒன்றும் பாதியுமா உடச்சி அதில் போட்டிருவாங்க அதில் வெல்லத்தை பாகு காய்ச்சி ஊற்றி ஏலக்காய் தட்டி போட்டு அது அப்டி உருண்டை உருண்டையாக பிடிச்சி நல்லா டயிட்டாக பிடிக்கிணும் அதை சூடு பொறுக்க கையில் பிடிச்சி அப்டி வைப்பாங்க நல்லா இருக்கும் அது அது பிடிச்சி அப்டி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அப்டி இறுகி போய் அப்டி கெட்டியாகிடும் அதுக்கு ஆனால் கெட்டி உருண்டை கை வாயில் வச்சு கடிக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் சீடை செய்வாங்க சீடை அதே மாதிரி தான் இதில் வந்து உப்பு எள்ளு போட்டு உப்பு போட்டு சின்ன சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்குறது இந்த கெட்டி உருண்டை வந்து எண்ணெயிலலாம் போட தேவயில்லை அப்டி அந்த பாகு காய்ச்சி பாகு ஊற்றி ஊற்றி அந்த சூடு ஆறுகிறதுக்குள்ள கிண்டுவாங்க இதில் வந்து எண்ணெயில் போட்டு எடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி உணவுகளெலாம் அந்த காலத்தில் இருந்த இந்த உணவுகளெலாம் வந்து நிறைய இப்போ நம்ம சாப்பிடுறது கிடையாது இந்த மாதிரி உணவுகளெலாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஆசையாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கெட்டி உருண்டை சீடை உருண்டை அது மாதிரி இந்த இந்த இன்கிரிடியன்ஸலாம் பயன்படுத்தி இதலாம் செய்யணும் முறுக்கு வந்து நம்ம இதில் பாரம்பரியத்தில் வந்து வீட்டில் செய்கிற முறுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவும் உளுந்து அரிசி இதலாம் கழுவி காய வச்சு அரைக்க கொடுத்து அதில் எள்ளு சேர்த்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்து எல்லாம் இது பண்ணிட்டு அப்புறமே டால்டாவை ஊற்றி உப்பு கொஞ்சம் உப்பு தண்ணி தெளித்து நல்லா பெசஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த முறுக்கு குழாயில எடுத்து இது பண்ணி முறுக்கு இது பண்ணாங்கன்னால் சூப்பராக வரும் முறுக்கு முறுக்கு வந்து அந்த காலத்துலேருந்து நமக்கு ஒரு ஃபேமஸான ஒரு இது ஸ்நாக்ஸ் அது சாப்பிடுற மாதிரி ஒவ்வொரு இதுவும் தயாரிக்கும் போது இந்த பக்கம் தஞ்சாவூரில் சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார் வந்து ரொம்ப ஃபேமஸு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதில் வந்து மிளகாய் அது தக்காளி மிள வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வேக விட்டுட்டு காயை போட்டு நல்லா கொதிக்கட்டு கொஞ்சூண்டு புளி ஊற்றி இறக்கிட்டு அதுக்கு அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து இறக்குனோமுன்னா சூப்பரான சுவையான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன உணவுகளெலாம் வந்து இந்த இந்த பொருட்களை பயன்படுத்தி செஞ்சோமுன்னால் ரொம்ப சூப்பராக எப்போவுமே நல்லா இருக்கும்